புதுசாக எதாவது தொழில் தொடங்கணும்னா அரசாங்கம் வந்து அதான் பேங்க்கில் வந்து லோன் கிடைக்கும் அது குறைந்த இன்ட்ரெஸ்ட்டோட லோன் கிடைக்கும் அந்தமாதிரி வந்து அரசாங்கம் வந்து அரசாங்கம்ன்னு சொன்னால் அதுவும் பிரைவேட் மாதிரிதான் எதாவது லோன் வேணும்னா லோன் வந்து குறைந்த வட்டியில் கிடைக்கும் அது மாதிரி வந்து விவசாயமுக்கு வந்து அவங்களே வந்து தண்ணிர் எலெக்ட்ரிக்சிட்டி ஃபிரீயாகவே கொடுக்குறாங்க அந்தமாதிரி ஒரம் அது பூச்சி மருந்து இதெல்லாம் தானியங்கள்லாம் அதெல்லாம் வந்து கவர்ன்மெண்ட் வந்து ஃபிரீயாக கொடுக்குறாங்க தொழில் பொருத்த வரையும் வந்து இதான் கொஞ்சம் வந்து கடன் வந்து குறைந்த வட்டியில் வந்து கொடுத்து உதவுகிறாங்க அவ்வளோதான் எனக்கு தெரியும்